குக்கிங் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி நான் அந்த குக்கிங்கை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா என்னோடய அம்மாக்கிட்டேருந்து தான் அவங்க சொன்னது என்னன்னால் உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சமையல் அதை கற்றுக்கிட்டா எந்த நேரத்திலையும் நமக்கு அது உதவும் அப்படின்னாங்க அதனாலே அவங்க கூடவே உக்கார்ந்து அவங்க சமைக்கிறப்போது அவர்களுக்கு காய்கறி வெட்டி கொடுத்து எல்லாம் வெங்காயத்துலேருந்து தக்காளி காய்கறி எல்லாம் கூட இருந்து செஞ்சு அவங்க கிட்ட ஒரு பத்து வருஷம் கூட இருந்து சமையலை நான் கற்றுக்கிட்டேன்